சார் நான் விழுப்புரத்துலேருந்து வினுப்ரியா பேசுகிறேங்க சார் சார் எங்கள் வீட்டு அ பிளம்பருங்களா எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க உங்கள் நம்பரு எங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு டேப் லீக்கேஜ் ஆகுது சார் சரி செய்ய முடியுமா சார் இது வந்து எனக்கு அந்த ரெண்டு டேப்புமே எங்கள் வீட்டில் ரெண்டு டேப் இருக்குது சார் ரெண்டு டேப்புமே வந்து எப்படி தான் ஆச்சு தெரில சார் ரெண்டு டேப்புமே லீக் ஆகிட்டே இருக்குது சார் டாங்க்கில் வாட்டர் வந்து நிற்கவே இல்லை ஃபுல்லாகவே வந்து கீழே வந்துட்டே இருக்குது சார் மோட்டர் போட்டு தண்ணி ரொப்பினாலும் ஃபுல்லாக தண்ணி கீழே தான் சார் வருது நானும் சார் துணி வைச்செல்லாம் கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே ஒர்க் ஆகலை சார்

ஆ அதான் சார் இப்போ ஓகேங்க சார் நாங்கள் எங்கேனா சா முன்பணம் எதுனா தரணுமா சார் ஓகேங்க சார்

அது சார் வந்து தொ தொ திறக்குற மாதிரி தான்ங்க சார் இருக்குது கொழாய் கொழாய் திறப்போம் இல்லைங்களா ஆமாம் திருகிற மாதிரி தான் சார் இருக்குது திருகி இப்போ திருகி தண்ணி பிடிப்போம் இல்லைங்களா சார் அதில் தான் சார் லீக் ஆகுது ஆ அதான்ங்க சார் ரொம்ப எல்லாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் நானும் துணி வைச்செல்லாம் அடைத்து பார்த்தேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் சார் ஒன்றும் செட் ஆகலை அப்படியும் லீக்கு ஆகிட்டே தான் சார் இருக்குது எப்போது சார் லே எப்போது சார் வருவிங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒன் ஹார் ஆகுமா சார் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியும்ங்களா சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஒன் பை சிக்ஸ்டீன் மெயின் ரோடு மா மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்

வந்து வீட்டுக்கு வெளியில் வந்துவிட்டு அங்கே அட்ரஸ் எல்லாம் யார் கேட்டாலும் சொல்வாங்க சார் வந்துவிடுங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ சார்